நான் குழந்தை பருவத்தில் இருக்கும் போது விளையாட விளையாட்டுக்கள் என்னவென்றால் கண்ணாமூச்சி உப்பாரி மட்டும் காய் நகுத்தல் மட்டும் செஸ் போன்றவற்றில் அதிகமாக பங்கேற்றேன் மற்றும் கபடி கிரிக்கெட்டிலும் பங்கேற்றேன் நான் எப்படி விளாடினேன் என்றால் கண்ணாமூச்சி பொறுத்த வரை ஒருவர் கண்ணை பொத்தி கொண்டும் மற்றவர் சுத்தியும் இருப்பவர் அவரை தொட வேண்டும் இன்னொரு கண்ணாமூச்சி என்றால் ஒருவர் கண்ணை பொத்தி கொண்டு ஒன் டு நு ஒன்று முதல் ஒன்று முதல் நூறு வரை எண்ண வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு இட் ப்லேஸ்லியும் மறைந்து கொள்வோம் கபடி என்பது ஒரு சுறுசுறுப்பான விளையாட்டு தமிழ்நாட்டின் முதன்மை விளையாட்டு